சிங்கர் உஷா மிஷின் ரெண்டுமே நல்ல மிஷின் தான் ஆனால் வந்து நாங்கள் உஷா மிஷின் தான் வந்து எல்லா தையல் மிஷின் தைக்கிறவுங்க எல்லாத்தையும் கேட்டோம் அவங்க வந்து உஷா கம்பெனியை தான் நல்ல கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து நாங்களும் உஷா கம்பெனி தான் வாங்கியிருக்கோம் நாங்கள் வந்து வீட்டில் பசங்க ரெண்டு பேர் ஸ்கூல் போயிடுறதுனால நாங்கள் வீட்டில் சும்மாதான் இருக்கோம் வந்து வீட்டில் இருக்கிற நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நாங்கள் தையல் க்ளாஸ் போனோம் இங்கே வந்து ஃப்ரீயாக கோச்சிங் சொல்லிக் கொடுக்குறாங்க நாங்கள் போய்ட்டு அந்த இதில் வந்து நாங்கள் நல்லா கற்றுக்குனோம் துணி தைக்க ப்ளவுஸு எம்ராய்டிங் போடுறது இந்த பால்ஸு இந்த சுடிதாருங்க எல்லாம் தைக்கிறதெல்லாம் கத்துட்டோம் அதனால் நாங்கள் வந்து ஃபிரீயா ஒரு பத்து பேர் சேர்ந்து நாங்கள் ஃப்ரீயா மிஷினுக்கு வந்த நாங்கள் எழுதி அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் கலெக்டர்ட்ட அவங்க வந்து மிஷின் எங்களுக்கு தையல் மிஷினும் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து அந்த மிஷினை வெச்சு ஒரு பத்து பேர் சேர்ந்து இன்னும் ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கற மாதிரி துணி தைக்கிறது வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படினிட்டு இது பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து இப்போ மற்ற கார்மெண்ட்ஸில் இருந்து இந்த பேகுங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ங்க இதெல்லாம் வருது அதெல்லாம் வந்து நாங்கள் தைச்சி கொடுக்குறோம் ஏதோ நாங்களும் அதனால் பத்து ரூபா பயனடைஞ்சிருக்கிறோம் எங்கள் பசங்க கேக்கிறது உடனே வாங்கிக் கொடுக்க முடியுது அந்த மிஷின் நாங்கள் தைச்சதுனால எங்களால் பத்து பேரும் நல்லா இருக்காங்க நாங்கள் வந்து அதை வெச்சி நல்லா பயனடைஞ்சிருக்கிறோம் இது மேற்கொண்டு இன்னும் பத்து பேருக்கு வேலை கொடுக்கலாம் எங்களால் அந்த இன்னும் வசதி வந்து எங்களுக்குப் போதுமானது இல்லை நாங்கள் வந்து இனி இதுக்கு கொசரோம் கொஞ்சம் மக்கள்கிட்டே எல்லாம் சேர்ந்து இது பண்ணி இன்னும் ஒரு ஒரு பெரிய கம்பெனி மாதிரி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிறோம் இப்போ வந்து சின்ன தொழிலா இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளாக நாளாக இன்னும் கொஞ்சம் அந்த வசதி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்குப் போதுமான வசதிகள் வந்து கொஞ்சம் செஞ்சு கொடுக்கற மாதிரி கவர்மெண்டுக்கிட்டே வந்து கொஞ்சம் இது பண்ணிருக்கிறோம் இன்னும் வந்து மேலே மேலே நாங்கள் வந்து வளரணும் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் அதனால் நாங்கள் வந்து நீங்கள் ஒரு ஒரு வீட்டில் ப்ளவுஸுங்க இந்த இது மீதி நேரம் டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் எல்லோருமே வந்து இதனால் பயனடைகிறாங்க மக்களும் வந்து அவங்க தேவைக்கு வந்து பூர்த்தி பண்ணிக்கிறாங்க வீட்டுலே இருக்கும் போது எம்ராய்டிங்கு மிஷின் இல்லை எங்கக்கிட்டே நாங்கள் வந்து அது வாங்கணும்ன்னா எங்கக்கிட்டே வந்து போதுமான வசதி இப்போ இல்லை நார்மல் மிஷின் வெச்சிருக்கிறோம் ஆனால் பத்து பேர் வந்து இப்போ தையல் துணி தைக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அந்த மிஷினுக்கு வந்து கொஞ்சம் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து உதவினா கொஞ்சம் நல்லாயிருக்கும்